ஹலோ சார் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ஆ சென்னையிலேந்து வந்திருக்கோம் உங்களை ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷல் இருக்குது ஆ மொச்சக்குழம்பு அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குமா உங்கள்துல அதுதான் என்ன ஸ்பெஷல் நீலகிரி ஸ்பெஷல் என்ன பார்த்து அது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேக் கேட்குறோம் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆமாம் சார் சேரிங்க சார் சேரிங்க சார் சரி தேங்க்யூ